ஹலோ டாக்டர் உமா மேம்மா மேம் நான் பிரபாவதி பேசுகிறேன் மேம் நான் புதுக்கோட்டையிலேந்து பேசுகிறேன் மேம் மேம் இதுமாதிரி எனக்கு வந்து ரொம்ப டிப்ரெஸனா இருக்குது மேம் டென்ஷன் ஆகுது சின்னச் சின்ன விஷயத்துக்குலாம் ரொம்ப கோவம் வருது என்னால் கண்ட்ரோல் பண்ணவே முடியலை அந்தளவுக்கு கோவம் வருது மேம் இதுக்கு என்னா சொல்யூஷன் ஸ் இல்லை மேம் நான் வந்து ஹவுஸ் ஒய்ஃபாக தான் மேம் இருக்கேன்

இல்லை வீட்டில் சின்னச் சின்ன ஏதாவது சின்னச் சின்ன வீட்லெலாம் பிரச்சின வரும்ல அதுக்கே டென்ஷன் ஆகுது இப்போ இந்த ஏன் குழந்தைய கெளப் ஆ சொல்லுங்க மேம் இல்லை மேம் வந்து சும்மா குழந்த ஏதாவது சின்ன விஷயம் சொன்னா கூட அது ப மற்றவங்களுக்குலாம் அந்தளவுக்கு கோவம் வர மாட்டேங்கிது ஆனால் எனக்கு கோவம் வருது ஏதாவது சேட்டை பண்ணால் கூட ரொம்ப அவன அடிக்கிறேன் எனக்கே அப்பறம் அடிச்சதுக்கு அப்புறம் ஐயோ நம்ம குழந்தைய அடிச்சுட்டோமோ திட்டிட்டோமேனு ரொம்ப ஃபீல் பண்ணுறேன் அந்த அந்த சமயம் என்னால் கண்ட்ரோல் பண்ண முடியலை ம் ஓகே மேம்

ம்

ஆ ஆமாம் மேம் சரிங்க மேம் ஓகே மேம் இதுக்கு யோகாலாம் பண்ணலாமா மேம் ம் ம்

ஓ சரிங்க ம் ம்

சரிங்க மேம் ஆ ஓக் ஓகே மேம் இதில் இதுக்கு வேறு எதுவும் சொல்யூஷன் இருக்கா மேம் இது எதனால இது எதனால வருது இது வந்து எதனால வருது எல்லோருமே நார்மலாக இருக்காங்க என்னோடய ஹஸ்பண்டுக்கு பார்த்தீங்கன்னா கூட கோவப்பட மாட்டேங்கிறார் ஆனால் எனக்கு ரொம்ப கோபம் வருது ஆமாம் ஆமாம் மேம் வீட்லேயே தான் வீட்டுக்குள்ளயே தான் இருப்பேன் வெளியேலாம் போக மாட்டேன் சரிங்க மேம் ஓகே மேம் ஓகே மேம் நான் ஃபாலோ பண்ணுறேன் மேம் நீங்கள் சொன்னதெல்லாம் ஃபாலோ பண்ணுறேன் பண்ணிட்டு நான் உங்கள் கிளினிக் வரேன் மேம் மேம் ம் தேங்க் யூ மேம் ஆ ஆ ஓகே மேம் தேங்க் யூ மேம் ம் ம் தேங்க் யூ மேம்